எங்கூரில் ஏரி இருக்கு ஏரியில குளிப்போம் எங்கள் ஏரியில மீனும் பிடிப்போம் கிணத்துல குளிப்போம் ஒகேனக்கல் போனமுனாக்க ஆற்றுல குளிப்போம் அதிகமாக எங்கள் ஊரில் இருக்க கிணத்துல தான் குளிப்போம் பக்கமாக இருக்கு ஜாலியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸுங்களோட போயிவிட்டு காலையிலேர்ந்து சாயந்திரம் வரையும் குளிச்சிட்டு அப்படியே ஏரிக்கு போனோம்னா ஏரியில குளிச்சிவிட்டு மீன் பிடிச்சின்னு நல்லாருக்கும் அங்கே எனக்கு எல்லா அனுபவமும் இருக்கு கடல்லையும் குளிச்சிருக்கேன் ஆற்றுலையும் குளிச்சிருக்கேன் குளத்துலையும் குளிச்சிருக்கேன் ஏரியிலையும் குளிச்சிருக்கேன் கிணத்துலையும் குளிச்சிருக்கேன் எனக்கு அதிகமாக பிடிச்சதுன்னா எங்கள் ஆற்றுல குளிக்கிறது அது த்ரிலிங்காக இருக்கும் அப்புறம் கிணத்துல குளிக்கிறது அதிக நேரம் யார் தண்ணிக்குள்ளே இருக்கா அந்த மாரி பெட் கட்டின்னு குளிக்கிறது இதெல்லாம் நல்லாருக்கும் அந்த கிணத்துல குளிக்கும்போது ஆற்றுல குளிக்கும்போதுன்றம்போது திடீர்ன்னு அலை அதிகமாக வரும் அதில் வந்து நம்ம எதிர்நீச்சல் போட்டு போகறது அது ஒரு செம்ம த்ரிலிங்காக இருக்கும் வந்துவிட்டு ஏரியில குளிக்கறதுன்றது அவ்வளோ ஒரு நல்ல எங்கள் ஊர் ஏரிங்கிறனால எல்லா ஏரியும் பழக்கப்பட்ட ஏரின்றதுனால ஏரியில குளிக்கிறது அவ்வளோ சுவாரஸ்யம் இருக்காது ஆற்றுலையும் கடல்லையும் குளிக்கறது தான் சுவாரஸ்யமாக இருக்கும் கடலில் அந்த அலை வரும்போது உள்ளே முழுங்கி எந்திருச்சி அலை அடிச்சிவிட்டு வந்து விடுறது அந்த மாரி அனுபவங்கள்லாம் நிறையா இருக்கு